எனக்கு தெரிஞ்சு அரசாங்க திட்டம்னா நம்ப நம்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பசுமை பாரத இயக்கம்னு சொல்லிட்டு வீடு கட்டும் இயக்கத்தை கொண்டு வந்தாங்க என்ன பொறுத் எங்கள் வீட்டில் கிராமத்தில் ஃபுல்லாகவே கூர வீடாகதான் இருந்துது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மாடி வீடாருக்கு அதற்கப்பறம் தூய்மை பாரத இயக்கம்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் இலவச கழிவறை கட்டி கொடுத்துருந்தாங்க திருமண உதவித்தொகை சொல்லிட்டு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தால் பணம் தாலி தருவாங்க டிகிரி முடிச்சிருந்தாலும் அது மாரி பால் பணம் தாலிக்கு தங்கம் தந்துருந்தாங்க கர்ப்பிணி பெண்கள் உதவித்தொகையாக தடுப்பூசி ஒரு தடுப்பூசின்னா மூணு தவணையாக வந்து நம்பளுக்கு பணம் ஏற்றிடுவாங்க குழந்தை பிறக்கும் பொழுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்து இருந்துருந்தால் பேபி கிட்ஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த கிட்ஸில் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தேவையான அனைத்துமே இருக்கும் முதல் பட்டதாரிகளுக்கு தொ முதல் பட்டதாரிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலையில்லா கேஸ் சிலிண்டரு நம்ப சிலிண்டர் எடுக்கும்போது மானியமாக நம்பளுக்கு வந்து பணம் ஏறிவிடும் ஊனமுற்றோர்கள் பார்த்தா வீல் சேர் எடுத்துன்னு எடுத்து தருவாங்க விதவைகள் வயிசானவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒஏபி பணம் தருவாங்க ஸ்கூலில் வந்து காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்துருக்காங்க எப்பயுமே மதிய உணவு திட்டம் மட்டும் தான் இருந்துது இப்போ காலை உணவு திட்டமும் ஏட் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பேக்கு பேக்கு பென்சிலு லேப்டாப்பு சைக்கிளு எல்லாமே ஸ்கூலில் தந்துடுறாங்க மகளிருக்கு வந்து இலவசமாக பேருந்து விட்ருக்காங்க மகளிருக்கு வந்து மானியத்தில் ஸ்கூட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தின் மூலமாக நாங்களும் பயனடையிறோம்